இப்போ வந்துங்க கடல் மீனுங்கிறது வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து கெடைக்கிறதில்லங்க கோயமுத்தூரில் மட்டுந்தான் கடல் மீன் கெடைக்கிதுங்க அதே டைமில் மேட்டுப்பாளையோன் மேட்டுப்பாளயத்தில் கெடைக்குங்க கடல் மீன் நம்ம பவானி சாகர் டேமுங்க டேமில்தான் மீனுங்க மெயினாக இருக்கிற மீன் மீனில் வந்து டேஸ்ட்டு வந்து பவானி சாகர் டேம் மீன்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் பெரிய மீன் மார்க்கெட்னு எடுத்துட்டால் இந்த கோயமுத்தூர் மார்க்கெட் தான் மீன் மார்க்கெட்டுன்னு பெரிய மார்க்கெட்டு ரெண்டாவது வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறதுதாங்க